பாரம்பரிய உணர்வுன்னா உணவுன்னா கம்மங்கூழ் கேழ்வரகுக்கூழ் கேப்பக்கூழ் களி இந்த மாதிரிதான் பாரம்பரிய உணவாக இப்போ வந்து வீட்டு விஷேசத்துக்கெல்லாம் சாப்பாடு சாம்பார் ரசம் மோர்க் குழம்பு பொரியல் அவியல் மீன் குழம்பு இந்த மாதிரில்லாம் ஃபங்ஷன் டைம்ல இதெல்லாம் பாரம்பரியமாக அவங்க உணவு சமைப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சாப்பாடு ரசம் இதுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேழ்வரகு கேருவ கேருவழகுக் கூழ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நான் ரொம்ப லைக் பண்ணி நான் சாப்பிடுவேன் இதுதான் சில பாரம்பரிய உணவு இந்த பக்கத்தில்